உண்மை சம்பவங்களை பற்றின புத்தகத்தில் வந்து காந்தியோடய சுயசரிதை புத்தகம் வந்து ரொம்ப உண்மையாகவும் தத்ரூபமான வாழ்க்கையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துச்சு அந்த சுயசரிதை புத்தகத்தை வந்து எப்போலாம் நான் படிக்கிறனோ அப்போ அவரோடய உண்மையான வாழ்க்கை நிலையையும் அவர் சுற்றி இருந்த அன்றாட வாழ்க்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் பல விஜி பல விஷயங்கள என் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்த புத்தகம் அது அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப தொன்மையான வார்த்தைகளும் பழமையான பல விஷயங்களோ இப்போ அன்றாட வாழ்க்கையில் இல்லாத நிறைய விஷயங்களும் அதில் இருந்துச்சு அதில் முக்கியமாக வந்து காந்தியோடய உணவு பழக்க வழக்கங்களும் அவரோடய துணிகளையும் அவரு வந்து நிறையா பிரச்சனைகளை ஈட் எப்படி எதிர்கொண்டாரு அப்படிங்கிறது பற்றி அதில் நிறைய இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோடய வாழ்க்கையில் வந்து அவரு ரொம்ப நல்லவராக இருந்தாரா என்ன கண்டிப்பாக கிடையாது பல தீய பழக்கங்களையும் பல விஷயங்களில் இருந்து அவரு வெளியே வந்து தான் மகாத்மாவாக அவரு ஆனாரு அதை பற்றின சில விஷயங்கள படிக்கும்போது ரொம்ப சுவாரசியமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒருத்தர் மகாத்மா ஆனது பற்றியும் அவரோடய அந்த செயல் நிலைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள்ல அதில் எழுதப்பட்டு இருந்தது அதுலையும் முக்கியமாக வந்து காந்தியோடய சில பழக்க வழக்கங்களில் இருந்து மக்களால் பார்க்கும்போது இந்த சுதந்திரம் இல்லாத இந்தியாவில் வந்து இப்படிப்பட்ட மக்கள் கஸ்டப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு அவர ப்ப அவரையே மாத்திக்கிட்டு அகிம்சை முறையிலையும் சகிப்பு தன்மையிலும் அதிகமாக இருந்தது வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்மளோடய சின்ன சின்ன வாழ்க்கை நெறிகளை வந்து ஒவ்வொன்னாக வந்து நம்ம பார்க்கும்போது அவரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மதுல தெரிஞ்சிக்கிற மாதிரித்தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் காந்தியோடய சின்ன சின்ன வாழ்க்கை வ நெறிகளை நம்ம வந்து கத்துக்கிட்டம்னாலே நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லாவே இருக்கும் அவரோடய சகிப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது அவரோடய உணவு பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு ரொம்ப ஏழ்மையான உணவுகளை எடுத்துக்கொண்டாரு அதுவும் இல்லாமல் அவரோடய துணியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க கதர் துணிகளை வந்து ஏழை மக்கள் உடுத்துற அந்த துணியை வந்து போட்டுக்கணும் அப்படின்னு அதிகமாக நினச்சாரு அவரே அவர் ஒரு துணியை நெய்ய ஆரம்பிச்சாரு அப்புறம் நிறைய சுதந்திர போர்களுக்காக அவரு முன்னாடி நின்னாரு நிறைய அடி உத வாங்கனாரு அது மட்டும் இல்லாமல் அவரோடய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் ரொம்ப ஏழ்மையான நிலமையில் நிலமைகள் பல பேரு வந்து அவரு வந்து ரொம்ப நிறையா விஷயங்கள வந்து அவரு மாத்துனாரு பல பேர்த்தோடய வாழ்க்கையில் வந்து அகிம்சை முறையில் போராடுகிறதுக்கான உண்டுகோலை வந்து அவரு ஏற்படுத்துனாரு அந்த மாதிரியான காந்தியோடய புத்தகங்களையும் அவரை பற்றின சில ச சில சுயசரிதைகளையும் படிக்கும் போது ரொம்ப சுவாரசியமாக இருக்கும் காந்தின்னு ஒரு ஆள் நம்ம கூடவே இருந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரியான நிலமைகள வந்து காந்தி பற்றி பல அற்பு பல நிகழ்வுகளில் நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்துரும் அந்த புத்தகங்கள் சில புத்தகங்களில் வந்து காந்திய பற்றின சுயசரிதை வந்து நிறைய பேர் எழுதிருக்காங்கள் அதில் வந்து அவரே சில வார்த்தைகள் வந்து சொன்னதாகவும் அதில் அழகான தொன்மையான வார்த்தைகளை கோர்த்து அவரை பற்றி இருக்கிற விஷயங்களலாம் வச்சி பார்க்கும்போது ரொம்ப அழகான தமிழில் வ தமிழில் வந்து அவரோடய சுயசரிதைம் வந்து ரொம்பவே நல்லாவும் சிறப்பாகவும் இருந்துச்சு அந்த மாதிரியான புத்தங்ககளை வந்து படிக்கும்போது ரொம்ப சுவாரசியமாகவும் சுயசரிதை புத்தகங்கள்லின்னாலே ரொம்ப சுவாரசியமான ஒன்றாகவே இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு வருது